என் பேர் வந்து ஸ்னேகா எங்கள் அப்பா பேர் வந்து தேவேந்திரன் அம்மா பேர் வந்து மாலதி என்னோடைய சொந்த ஊர் வந்து கும்பகோணம் நான் இப்போ வந்து காலேஜில் வந்து படிச்சிகிட்டு இருக்கேன் பிஎட் படிச்சிகிட்டு இருக்கேன் ஏன் அப்படினா என்னுடைய கா ஆசை அப்படிங்கிறது வந்து டீச்சிங் ஃபீல்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரொம்ப பெரிய ஒரு ட்ரீம் ஸோ நான் அதை தான் வந்து நான் அந்த ட்ரீமை நோக்கி தான் அப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் நான் ஏன் வந்து டீச்சர் ஆகணும் அப்படினு நான் ஆசைப்பட்டேன்னா என்னோட சின்ன வயசில் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்த என்னுடைய ஸ்கூல் மிஸ் பரிமளா மிஸ் அவங்க தான் வந்து என்னுடைய இன்ஸ்பிரேஷன்னா இந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணணும் அப்படினுனு நான் அவங்களை பார்த்து தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஏன் அப்படினா ஸ்டூடெண்ஸ்கிட்ட எல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு கைண்டாக அவங்க வந்து நடந்துப்பாங்க யாரையும் வந்து அதட்டி பேச மாட்டாங்க நம்ம கம்மியாக மார்க்ஸ் எடுத்துவிட்டா வந்து நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணி அதை அதிகமாக மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு வந்து நம்மளை வந்து என்க்ரேஜ் பண்ணுற ஒரு கெ கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு இருக்கு அவங்க வந்து எல்லார்ட்டையுமே வந்து ரொம்ப கைண்டாகவும் ரொம்ப நல்லாவும் பேசுவாங்க யார்கிட்டையும் வந்து கோவமாக பேசுகிறது எதாவது ஒரு ஸ்டூடெண்ஸ் எல்லாம் வந்து ஏன்னா வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப சேட்டை பண்ணும் அந்த மாதிரி சேட்டை பண்ணுற குழந்தைகளாவே இருந்தாலுமே கூட அவங்கள்கிட்டலாம் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப கோவமாகலாம் பேசாமல் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படினு நடந்துக்குவாங்க ஸோ என்னோட ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தான் பரிமளா மிஸ் தான் என்னுடைய ரோல் மாடல் டீச்சிங் ஃபீல்டில் என்னுடைய ரோல் மாடல் அப்படினா அது வந்து அவங்க தான் அதுக்கு அடுத்து அப்படின்னா சொல்ல போனோம்னா நிறைய மிஸ்லாம் இருக்காங்க பட் ஆனால் வந்து என்னோட ஃபர்ஸ்ட்டு டீச்சர் அப்படின்னா அது வந்து என்னோட அப்பா தான் ஏன்னா வந்து எனக்கு எல்லாமே வந்து ஆ என்ன எழுத ஸ்கூல் சேர்க்குறதுக்கு முன்னாடிலருந்தே வந்து எனக்கு எழுதுறதுக்கு வந்து சொல்லி கொடுத்தது கை பிடிச்சி எழுத சொல்லிக்கொடுத்தது வந்து என்னோட அப்பா என்னோட ஃபர்ஸ்ட்டு டீச்சர் அப்படினா என்னோட அப்பா அதுக்கு அப்புறம் தான் நான் வந்து நான் என்னோட வந்து பரிமளா மிஸ்ஸை வந்து நான் சொல்லுவேன் என்னுடைய எல்லாவோட அப் இதுனா எவ்வளோ சோகமாக இருந்தாலும் என்ன மோட்டிவேட் பண்ணுற ஒரு பர்சன் வந்து என்னோட அப்பா ப்ளஸ் வந்து என்னுடைய நான் எவ்வளவோ ஹாப்பியாக இருந்தாலும் என்னையை வந்து இன்னும் என்னோட பூஸ்ட் பண்ணிவிட்றதும் வந்து என்னோட அப்பா தான் இப்போ வரைக்குமே வந்து ஏன் கூட ஏன் லைஃப்பில் வந்து ஒரு சப்போட்டராக ஒரு ஒரு அட்வைஸராக வந்து லைஃப் லாங் வந்து எனக்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு வர்ற ஒரு பர்சன் வந்து ஏன் அப்பா ஸோ அவ்வளவு எங்கள் அப்பா வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் எந்த இடத்துலையுமே வந்து நான் வந்து எங்கள் அப்பாவை விட்டு கொடுத்ததும் கிடையாது எங்கள் அம்மாவையும் நான் வந்து விட்டு கொடுத்தது கிடையாது அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர்ஸாகவுமே இப்போ வரைக்குமே இருக்குறது வந்து அவங்க ரெண்டு பேரும் தான் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் என்னை விட்டு போனதும் கிடையாது என்ன வந்து அவங்க வந்து நீ வந்து இப்படி பண்ணிகிட்ட ஒன்னால் அப்படின் சொல்லி ஆனால் ஏன் மேலே தப்பே இருந்தாலும் நீ இந்த மாதிரி பண்ணிருக்க நீ இதை மாற்றிக்க அப்படின்னு சொல்லி தான் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து ஏன்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அவங்க ரெண்டு பேரும் என்னோட ஸ்கூல் லைஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படினா அது ரொம்பவே ப்ளெசென்டானது எல்லாருக்குமே ஸ்கூல் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப மெமரபுலான ஒரு விஷயம் அந்த மாதிரி தான் என்னுடைய ஸ்கூல் லைஃப்பும் ஏன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் எனக்கு என்னுடைய ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில வந்து எனக்கு கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வரைக்குமே ஏன் கூட செம்ம பாண்டில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவர்கள்கிட்ட வந் அவங்களை வந்து என்னோட ரொம்ப அட்டாச்சான ஒரு விஷயந்தான் என்னோட ஸ்கூல் லைஃப்போட லாஸ்ட்டு பார்ட்டில் தான் ஏன்னா ட்வெல்த்து அதுக்கு அப்புறம் ஸ்கூல் லைஃப்பு அப்படிங்கறது ஏன் வாழ்க்கையில கிடையவே கிடையாது ஒரு ஸ்டூடெண்ட்டாக அப்படிங்கிறதுனால அந்த டைம்மில் நாங்கள் ரொம்பவே வந்து படிக்கிறதோ என்ஜாய் பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்ல சேர்ந்து சேர்ந்து தான் நாங்கள் எல்லாருமே செஞ்சோம் அந்த மாதிரி ஒரு இது இருக்குறப்போ அவங்களை விட்டு இப்போ வரைக்குமே நாங்கள் யாருமே வந்து ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்ததோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து கோவப்பட்டதோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேலாம் இருக்கு ஒரு ஜென்டர் அப்படிங்கிறது வந்து பசங்க பொண்ணுங்க அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எல்லாருமே வந்து ஈக்குவலாக தான் நாங்கள் வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நாங்கள் இருந்துட்டு இருந்தோம் அதே மாதிரி என்னுடைய காலேஜ் லைஃப் காலேஜு லைஃப்பில் வந்து பார்த்தோம் அப்படினா என்னுடைய யுஜி ஃப்ரெண்ட்ஸை விட என்னோட பிஜி ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்பவே ஸ்பெஷல் என்னோட ஏன்னா வந்து என்னோட யுஜி வந்து ஒரு காலேஜில் படிச்சேன் பிஜி ஒரு காலேஜில் படிச்சேன் யுஜியில வந்து உமன்ஸ் காலேஜில் படிச்சனால ஃபுல்லாக வந்து கேர்ள்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அப்பையுமே வந்து நிறையா ரிஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் வந்து காலேஜில் இருந்தாலும் எங்களுக்குள்ளே எங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்குள்ளே அவங்க சொன்ன அந்த கட்டுப்பாட்டோட நாங்கள் வந்து எங்களை வந்து எங்களோட காலேஜ் லைஃப்பை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஏன்னா வந்து என்னுடைய நான் எனக்கு பிடிச்ச ஒரு படிப்பை நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுத்து நான் படிக்க போகறேன் ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் வந்து நான் இருந்தேன் அதுக்கு அடுத்து வந்து பிஜி பிஜி பண்றப்போ வந்து என்னோடது வந்து நான் கோஎட் காலேஜில் படிச்சதுனால ஏன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பசங்க ஜூனியர்ஸ் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய கேங்காகவே ஒரு ஹாப்பி கேங்காக தான் நாங்களாம் அங்கே இருந்துகிட்டு இருந்தோம் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் படிக்கிறது பா படிக்கிறப்பையும் சரி எல்லாரும் ஒன்னாக உக்காந்து படிக்கிறது எக்ஸாம்ஸ்க்கு ஒன்னாக உக்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அதே மாதிரி வந்து எங்கேயாச்சும் ஃபேம்லி ஃபங்ஷன்ஸ் யாருக்காவது வீட்டு ஃபேம்லி ஃபங்ஷன்ஸ்னாலுமே நாங்கள் எல்லாருமே ஒன்னாக போய் அது வந்து ஒரு ஹெவென் மாதிரி ஒரு டூ இயர்ஸ் வந்து என்னுடைய காலேஜ் லைஃப் வந்து போயிட்டு இருந்துச்சு அவங்க எல்லாருக்குமே அந்த டைம்மில் வந்து நான் என்னுடைய பிடிச்ச என்னுடைய கோர்ஸ் எல்லாம் நான் வந்து நிறையா எக்ஸ்ட்ரா கோர்ஸஸ் தான் வந்து நான் நிறையா படிச்சேன் வந்து என்ன வந்து நான் எந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சத பண்ணி நான் என்ன வந்து நான் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் அந்த டைம்மில் தான் வந்து நான் ரியலைஸ் பண்ணி நான் என்னோட லைஃபை பார்த்து நான் அப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறம் வந்து என்னுடைய ட்ரீம்மு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுறேன் என்னுடைய அந்த டீச்சர் ட்ரெயினிங் அப்படிங்கிற ஒரு பீரியடை வந்து நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு நான் படிக்கிறதுக்கு வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ வந்து நிறையா சா கஷ்டங்கள் நிறைய படிக்க வேண்டாம் விடுன்னு எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நான் வந்து என்னுடைய பிஎட்டை வந்து நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் ஸோ என்னுடைய ட்ரீம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல டீச்சராக இருக்கணும் ஒரு நல்ல டீச்சராகி ஸ்டூடெண்ஸ்க்கு வந்து என்னோட ஸ்டூடெண்ஸ் அப்படினா வந்து படிப்பையும் தாண்டி ஏன் ஸ்டூடெண்ஸ் அப்படினா நான் எத்தனை வருஷம் கழிச்சி பார்த்தாலும் என்னோட ஸ்டூடெண்ட் எங்கள் நான் இப்போ எப்படி எங்கள் மிஸ்ஸை பற்றி நான் வந்து இப்போ வரைக்குமே நான் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி மெமரியாக சொல்லுறோம் அந்த மாதிரி என்னை பற்றி என்னோட ஸ்டூடெண்ஸ் வந்து ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகணும் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட் தான் வந்து எனக்கு இப்போ வரைக்குமே இருந்துக்கிட்டு இருக்கு ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்கிறது மாதிரி நல்ல ஒரு டீச்சராகவும் நான் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து நான் வந்து சைனாகணும் அப்படினு சொல்லிட்டு தான் நான் கற்றுட்டு இருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே ஏன் கூட வந்து ஒரு சப்போட்டிங்காக சே சேடாக ஃபீல் பண்ணால் வந்து என்ன வந்து நீ சேடாக ஃபீலாகாதே என்ன எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துகலாம் விடு அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை என்னுடைய மொத்த சோகத்தையுமே வந்து பிராக்ஷ்னல் செகண்ட்ஸில் வந்து ஹாப்பியாக மாற்றுற ஒரு சுவீட் பர்சன்ஸ் தான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ஸு ஸோ என்னோட லைஃப்பில் வந்து நான் என்னோட பேரண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அதே மாதிரி தான் வந்து என்னோட லைஃப்பில் நான் பார்த்து இன்ஸ்பியரான என்னோட டீச்சர்ஸ் யாரையுமே வந்து நான் மறக்கவும் மாட்டேன் நானும் அந்த மாதிரி ஒரு நல்ல டீச்சராக இருப்பேன் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஒரு ஆசை நல்ல டீச்சர் அப்படிங்கிற ஒரு நல்ல நேமோட தான் நான் வந்து இந்த உ உலத்தில் இருந்து நான் போவேன் அப்படிங்கிறது என்னோட ஒரு விஷ்வல்